எங்கள் பகுதியில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சுற்றுலா பயணிகள் வருவதற்கு நிறைய எடம் இருக்குது பட் அதுக்கான தங்கும் இடம் தான் இல்லைன்றது மாதிரி தெரியுது போக்குவரத்து வசதிலாம் கரெக்டாக இருக்குது பட்டு சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதி என்பது அமைக்கப்படவில்லை ஸோ அதனால் இந்த பகுதியில் சுற்றுலாத்தலங்கள் வந்து அமைச்சோம் அப்படின்னாத்தான் பல சுற்றுலாப்பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து சுற்றுலா தலங்களும் ரொம்ப அதிகமாக சுற்றுலா தலங்களினாலே மிகப்பெரிய வருவாய் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவதாக புள்ளி விவரம் சொல்லுது மற்றும் முக்கியமாக வந்து இந்தியா துறைனாலே ஒரு சுற்றுலா தலம் மாதிரிதான் இருக்குது ஏன்னா பல இடங்களில் அருங்காட்சியகம் செயல்படுது இந்தியாவில் தமிழ்நாட்லே மிகப்பெரிய சுற்றுலா துறைகள் தான் அதிகப்படியான வருவாயை ஈட்டுவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து சொல்லிருக்கார் ஸோ வந்து இப்போ அவங்களுக்காக வந்து தங்கும் விடுதிகள் போக்குவரத்துகள் நல்லா பண்ணி தந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா இன்னும் வருவாயை ஈட்டலாம் ஸோ அதனால் வந்து சுற்றுலாத்தலங்களை இன்னும் மேம்படுத்த வேண்டும்